சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் ஸ்கில் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் நாங்கள் படிக்கிறோம் அந்த பத்தாயிரம் பேருக்கும் அவங்க வேலை வாங்கி தந்துடுறாங்க வேலை வாங்கி வேலை வாங்கி தந்துடுறாங்க நாங்கள் பத்தாயிரம் பேரும் தங்குகிறக்கு இடமே எல்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துறாங்க சாப்பாட்டுலேருந்து எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதுக்கடுத்து அதனால் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னா எல்லோருக்கும் வேலை கன்ஃபார்ம் கெடச்சிருது எல்லாரையும் மைசூரு பேங்களூரு பேங்களூர் பெங்களூரு கோயமுத்தூர் அதுமாதிரி இதில் கொண்டு போய் வேலைக்கு விட்டுடுறாங்க அதனால் எல்லோருமே இப்போது வந்து என்ன சொல்லணும்னா எல்லோருமே கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் அதுக்கடுத்து நான் அதேபோல் எல்லா மாவட்டத்துலேயும் இந்த ஸ்கில் இன்ஸ்ட்யூட் மாதிரி திறந்தா எல்லா மாவட்டமும் கொஞ்ச வளர்ச்சியடையும் அதனால் எல்லா மாவட்ட எல்லா மாவட்டத்துலேயும் இது ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்